எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா ஸ்விட்சர்லாந்து அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை ஏன்னால் நான் சின்ன பிள்ளயா இருக்கும் போது அங்கேருந்து ஒரு அங்கிள் எங்களை பார்க்க வந்தப்ப அந்த இடத்தலா எனக்கு சொல்லும் போது எனக்கு அங்கே போகணும்னு ஆசை ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுனா என்னோடைய சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசை நாங்கள் இங்கே திருச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி போக முடியாது ஏன்னால் எங்கள் அம்மா அப்பாவோடய கல்லரா அங்கே இருக்குது அதனால் அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை தூத்துக்குடி ரொம்ப பிடிக்கும் அதுமட்டுல்ல தூத்துக்குடியில் இந்த இந்த கடல்கரை இந்த மீன் பிடிக்கிற இடம் உப்பளகம் அதுமட்டுல அந்த லைட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமட்டுமில்ல வீரபாண்டி கோட்டை அங்கே ஒன்று இருக்குது கட்டபொம்மன் கோட்டை அது இன்னும் நல்லாயிருக்கும் அங்கே போகும் போது பிள்ளைகளுக்கு அந்த அந்த வரலாறு பற்றி நிறைய காரியங்கள் அங்கே கற்று கொடுக்கலாம் அதுமட்டுல்ல எனக்கு பிடிச்ச இடம் என்னோடய வீடு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சுற்றிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து உட்காந்துடனும் வீட்டில் வந்து உட்காந்த உடனே அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த என்னோடய பெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் படுத்தால் தான் போதும் நல்லா தூங்கலாம்